ஹலோ அண்ணா சோலா ஹோட்டலுங்களா ஸ்விகியில் சில்லி இட்லி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் பட் அதுக்கு பதிலாக சில்லி சிக்கன் கொடுத்துருக்கீங்க இல்லைண்ணா எப்படிண்ணா ஒரு ஆர்ட்ரு இப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றா இமிடியேட்டாக நான் அந்த ஆர்ட்ரை மாற்றிக் கொடுங்க இல்லாட்டினா என்னோட பேமண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிருங்க இல்லைண்ணா எனக்கு வேண்டாம் நீங்கள் பேமண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இருந்தாயெலாம் செட்டாகாது நமக்கு